பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பனிரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது பத்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது